பல ஏக்கர் கணக்கான நிலங்களில் விவசாயம் செய்யும் பெரிய விவசாய வணிகங்களுடனான போட்டி கிராமப்புறங்களில் உள்ள சிறு விவசாயிகளை கட்டாயம் பெரிய அளவில் பாதிக்கின்றது அதாவது பெரிய விவசாயிகள் தங்களுடைய பயிர்களுக்கான விளைச்சல் ஊதிய மதிப்பை தாங்களே தீர்மானித்து கொள்கின்றனர் அவர்கள் தீர்மானித்த அந்த விலையின் அடிப்படையிலேயே கிராமப்புறங்களில் உள்ள சிறு விவசாயிகளின் பயிர்களின் மதிப்பும் மதிப்பிடப்படுகிறது தங்களின் சொந்த உழப் உழைப்பில் பயிர் செய்யப்பட்ட பயிர்களுக்கான விலையை நிர்ணா நிர்ணயிக்க கிராமபுறங்களில் உள்ள சிறு விவசாயிகளால் முடிவதில்லை இதனால் சரியான விளைச்சலுக்கு ஏற்ற வருமானத்தை அவர்களால் ஈட்ட முடிவதில்லை